பாரம்பரம் விளையாட்டான நம்ப விளையாட்டு துறையும் சரி நம் ஊர் மக்களும் சரி அதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டுட்டு தான் வராங்க குறிப்பாக நம்ப எந்த அளவுக்கு நம்பளுடைய விளையாட்டு ஆன கபடி பெரிய அளவில் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக வருதோ அது கிரிக்கெட்டும் சரி எந்த அளவுக்கு ரீச்சாக வந்துகிட்டுருக்கோ அதேமாதிரி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான கபடியும் அந்த அளவுக்கு ரீச் பண்ணிகிட்டு தான் வந்துகிட்டுருக்கு ஏன்னால் இப்போ இந்திய அளவில் ப்ரொமோ கபடின்ற ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு வருது வரு வருடா வருடம் அது இந்தியாவிலே மட்டுல்ல நம்ம தமிழ் நாட்டுலேருந்தும் நிறைய பேரும் நம் மக்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாரி விள திறமையுள்ள வீரர்கள் யார்யாரெல்லாம் நம் ஊரில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நம் மக்களும் சரி நம் விளையாட்டுத்துறையும் சரி சப்போர்ட் பண்ணி அவர்களை விளையாட வச்சுட்டுதான் இருக்குது அதற்கான முழு செலவையும் நம்ப அரசும் செஞ்சுட்டு தான் வராங்க